ஹலோ யாருங்க ஆமாங்க சரிங்க

சரிங்க என்ன ரேட்டில் வேணுங்க உங்களுக்கு என்ன ரேட்டில் வேணுங்க

இப்போல்லாம் பூ வில வந்து கிராக்கியா இருக்குதுங்க ஒரு பூ விலையே இருபது ரூபாய் ஆகுதுங்க

சரிங்க எத்தனை எத்தனை கிலோ வேணுங்க உங்களுக்கு சரிங்க

எல்லா ரேட்டுமே இப்போ அதிகம் விலைக்கு தான் விற்குதுங்க நாங்கள் தோட்டம் இருக்குது மொத்தம் வியாபாரி கிட்டே எல்லாம் போய் வாங்கிட்டு வர வேண்டியதாக இருக்குதுங்க எல்லாப் பூ விலையுமே விலை ஜாஸ்தியாக இருக்குது ஒரு மைசூர் பூ மைசூர் ரோஸ் உங்களுக்கு ஒரு கிலோ வேணுமுன்னால் அது ஐநூறுபாய்க்கு மேலே ஆகுங்க ஆமாங்க இல்லைங்க அது இப்போ ரேட்டு அதிகமாக இல்லைங்க அதனால் அது எல்லாம் குறைக்க முடியாதுங்க நாங்கள் சொன்ன விலைக்கு சரிங்க உங்களுக்கு கதம்பம் எத்தனை கிலோ வேணுங்க மல்லி மல்லிகை பூ எவ்வளோ வேணுங்க சரிங்க அது அப்படி சரிங்க நாங்க கட்டியே கொடுக்கறதுங்களா இல்லை லூஸில் அப்படியே கொடுக்கறதுங்களா

ஆ சொல்லுங்கள் சரிங்க சரிங்க பொண்ணுக்கு அலங்காரம் பண்ணுறாப்படிங்களா இல்லை மாலை மாதிரி கட்டுறதுங்களா சரிங்க ஆ வீட்டுக்குகே கொண்டு வந்து கொடுத்துடுவேங்க நீங்கள் இப்போது வந்து ரேட்டு பேசிட்டு அட்வான்ஸ் கொடுத்துட்டு போங்க நாங்கள் அதற்கு தகுந்தாற்ப்படி நாங்கள் வீட்டுலையே கொண்டு வந்து கொடுத்துட்றேங்க

சரிங்க என்ன டேட்டு என்னங்க சரிங்க நீங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடியே எங்கக்கிட்டே வந்து சொல்லிப் பூ ரேட்டு எல்லாம் பேசிட்டு அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிடுங்க சரி நாங்கள் அதற்கு தகுந்தாற்ப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக் கட்டி கொடுத்துட்றோங்க

ஆ சரிங்க